நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த சிலைய செய்யும் போது ரொம்ப ஆர்வத்தோடையும் அந்த முழு இன்வால்வ்மெண்டோடையும் விருப்பத்தோட செய்வாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் போதும் அது முழு விருப்பத்தோடும் முழு கவனத்தோடும் நமக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் செய்ய முடியும் அது அவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன் அது அவ்வளோ இன்வால்வ்மெண்டோட அவங்க செஞ்சு செய்வாங்க அப்புறம் அந்த சில செஞ்சு ஒவ்வொரு இதுவும் கவனத்தோட ஃபிசிக்கலாக மென்டலாக ஒவ்வொரு இன்ச்சும் அவங்களுக்கு முடியு முடியும் ஒரு நம்பிக்கையோட ஃபுல்லா செஞ்சு முடிப்பாங்க ஒரு சிலனு எடுத்துக்கும் போது அது லாஸ்ட் ஃபைனல் முடிகிற வரைக்கும் அந்த எவ்வளோ ப்ராப்லம் இருந்தாலும் அந்த சில செய்கிறது மட்டுந்தான் அவங்களோட கவனம் இருக்கும் மற்ற எதையுமே அவங்க கவனிச்சு நான் பார்த்ததில்ல அந்த சில அவ்வளோ தத்துரூபமாக செய்வாங்க முழு கவனத்தையும் அதில் செலுத்துவாங்க அந்த சில முழுசாக செஞ்சு முடிக்கும் போது அது அவ்வளது ஒரு அழகாக இருக்கும் அதுக்காக அவங்க அவ் எவ்வளோ எஃபெக்ட் போடுவாங்கனு நான் பார்த்துருக்கேன் அது மட்டுமில்லாமல் அந்த சில செஞ்சு மு செய்றப்போ செஞ்சிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து எவ்வளோ விருப்பத்தோட செய்கிறாங்ககிறதையும் நான் பார்த்துருக்கேன் ம்